என்ன ரொம்ப கவர்ந்த மதம்னா கிறிஸ்தவ மதம் அந்த மதம் வந்துட்டு நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா ஒரு இயேசப்பா வந்துட்டு ஒரு மனுசனா இருந்து இந்த உலகத்தில் வந்து எப்படிலாம் ஒரு மனுசன் வந்துட்டு இருக்கக்கூடாதோ அந்த இது எல்லாமே வந்து அவர் வாழ்ந்துக்காட்டிட்டு போயிருப்பாரு அதனால் அந்த மதம் எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுல நான் கொண்டாடுறது வந்துட்டு கிறிஸ்மஸ் நியூஇயரு ஈஸ்டர் இதெல்லாம் கொண்டாடுவேன்